பெண் குழந்தைகளை நடனமாடுறதுக்கு வீட்டில் இருந்து விடாததற்கு காரணம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வயது வரைக்கும் தான் நம்ம வந்து வெளியே சின்ன குழந்தையை விளையாட விடுவோம் அந்த ஏஜ் தாண்டிடுச்சுனா நம்ம வந்து விளையாடுயதற்கு விட்ற பழக்கம் இல்லை அதே சமயம் வந்து அந்த பார்க்க கூடிய பார்வையாளர்கள் வந்து தவறாக பார்ப்பாங்கனு சொல்லி சில வீட்டில் கட்டுப்பாடு போட்டு நாங்கள் வீட்லேயே இருக்க வச்சிடுவோம் வெளியே அனுப்பமாட்டோம் ஆனால் என்னன்னு கேட்டோமுனா இன்னைக்கு பொறுத்தபடி சில பெண்கள் கலைதுறையில் வந்து சில விஷயங்கள வந்து அடக்கி வைச்சா தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ரொம்ப விட்டோம்னா சினிமா பாடல் அது இதுனு போய் கெட்டுப் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்லேயே வந்து இருந்துக்க அப்படினு சொல்லிவிடுவோம் அப்புறம் அடுத்தக்கட்டமாக அங்கே வீட்டுடைய பணிகள் கவனிக்கறதுக்கு அவங்களுடைய டைம் சரியாக போயிடும் அப்புறம் தொடர்ந்து இந்த கலை வந்து ஆடணும் புடிக்கணும் அப்படினா அதெல்லாம் வேண்டாம்மா நீ வீட்லேயே இருந்துக்க அப்படினு சொல்லி சொல்லிடுவோம் அப்புறம் இதை பழகிவிட்டு தொடர்ந்து சினிமா துறைக்கு போறதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் பெண்ணுக்கு வந்து அவளோட வாழ்க்கை வந்து பெருமை விதமாக வந்து நாலு பேர் நல்ல முறையாக பேசுகிற நிலைக்கு உருவாக்கிக்கிட்டு அதுனால இங்கே வந்து வீட்டின் பக்கம் வந்து வச்சுக்குவோம் அதனால வெளியே விடுறதுக்கு சில காரணங்கள் வந்து இருக்குது அதே சமயம் வந்து அவங்க வெளியே போனாங்கனா சில பேருடைய வார்த்தையை கேட்டு கெட்டு போயிடுவாங்க அப்போது நம்முடைய நிலைப்பாட்டில் நம்ம கருத்துலேயே நம்ம வச்சுட்டோம்னா அவங்க நம்முடைய சொல்லை தாண்டமாட்டாங்க அப்புறம் வெளியே வந்து போய் ஆடி பழகிட்டாங்கனா சில பக்கம் போய் நின்னால் அவங்க நீங்கள் நல்லா ஆடுறிங்க அப்படி இப்படினு சொல்லி அவங்க வேறு மாதிரி கதையை திருப்பிடுவாங்க அதனால நம்முடைய தாய் தந்தையுடைய கட்டுப்பாட்டை விட்டு அந்த பெண் குழந்தை வந்து வெளியே போனால் சில ஆபத்துகள் வந்து வரக்கூடிய ஒரு நிலைப்பாடை உருவாயிருக்கு அதனால நம்ம வீட்லேயே வந்து பத்திரமா பார்த்துட்டு நம்முடைய கவனமாக பாத்துக்கணும்ங்குறது எனக்கு அதுதான் தோணுது